எங்கள் குடும்பத்தோடு நாங்கள் வந்து ஒகேனக்கல் கிருஷ்ணகிரி டேமுக்கு செல்லுவோம் அங்கே சென்று நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் ஏன் நாங்கள் அந்த இடத்தை தயார் தேர்வு செஞ்சுருக்கோம்னா அந்த இடத்துல நல்லா குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு மீன் நல்லா கிடைக்கும் மீன் நல்லா வறு வறுத்து தருவாங்க நம்ம கேட்டமாதிரி குழம்பு வச்சு சர்வா தருவாங்க அது மிகவும் ரொம்ப பிடிக்கும் ஃபேமிலியோடு அது சந்தோஷமா சாப்பிட்றது அந்த இடத்துல நாங்கள் ஓய்வெடுக்கும் போது அந்த தென்றல் காற்றுகள் அருமையான அந்த சுற்றுச்சூழல்கள் அந்த மலர்கள் இயற்கை காட்சிகள் இவைகளெலாம் மிகவும் ரொம்ப பிடிக்கும்